சார் குட் ஈவினிங் சார் நான் சந்திரபிரசாத் பேசுகிறேன் நான் வந்து ஹச்சிஎல்லில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் உங்களோடய நம் நம்பர் காெடுத்துருந்தாரு உங்களுக்கு நான் எனக்கு லோன் பர்ஸ்னல் லோன் வேணும் சார் ஸோ அதைப் பற்றி ஏதாவது கொஞ்சம் டீட்டைல் சொல்ல முடியுங்களா சார் எனக்கு வந்து இப்போது ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தேவைப்படுது என்னுடைய மந்த்லி சேலரி வந்து டேக் ஹோம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் சார் ஓகேங்க சார் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே என் கிட்டே இருக்குது பான் ஆதாரு அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கனாக்கா என்னுடைய பே ஸ்லிப் மட்டும் என் கிட்டே இல்லை சார் நான் இது வரைக்கும் அதை வாங்கினது கிடையாது ஆஃபீஸ்லிருந்து ஸோ இது மென்டட்டரிங்களா அது இல்லை சார் இதுவரைக்கும் நான் எடுத்தது கிடையாது ஸோ என்னுடைய சேலரி வந்து ஹைக் ஆனதால் தான் நான் இப்போது அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு எமர்ஜென்சிக்காக தேவைப்படுது ஓகே சார் நீங்கள் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் வரேன் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வரவா இல்லை அப்படியே டேரெக்டாக வரலாமா சார் டென் தேர்ட்டிக்கு வரலானு இருக்கேன் ஓகே சார் தேங்க் யூ சார் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகேன்னால் சொல்லுங்கள் அப்படி இல்லைனாக்கா எ பே ஸ்லிப் கூட நான் என்னுடைய கம்பெனி சைட்லேருந்து கேட்டு நான் முடிஞ்சுதுன்னால் நான் அதையும் கூட எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சொல்கிற மீதி டீட்டைலு டேட்டா ப்ரூஃப் மட்டும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் சார் தேங்க் யூ சார்